விஞ்ஞானிகள் என்றதும் முதலில் நமக்கு ஞாபகம் வருவது டாக்ட்ரு ஏ பி ஜே அப்துல்கலாம் நமது தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் மாவட்டத்தில் பிறந்த ஒரு இஸ்ரோ விஞ்ஞானி மற்றும் ஜனாதிபதியாக இருந்தவர் டாக்ட்ரு ஏ பி ஜே அப்துல்கலாம் அடுத்ததாக கோவை மினால் ராமானுஜம் ஸ்ரீனிவாச ராமானுஜம் ஆரியபட்டா ராமன் ராமன் என்பவர் நமது நமது தமிழ்நாட்டை சேர்ந்த திருச்சிராப்பள்ளியை சேர்ந்தவர் அவர் ஃபிசிக்ஸில் நோபல் பரிசு பெற்றவர் மேலும் பாரதரத்னா விருதை பெற்றவர்